எனக்கு பெர்சனலாக எல்லார் முன்னாடியும் எல்லார்கூடையும் உட்காந்து சாப்பிட்றதுன்றது அவ்வளோ கம்ஃபர்டபிளாக இருக்காது ஏன்னா நான் வந்துட்டு ஒரு இன்ட்ரோவெர்ட் ஸோ எனக்கு வந்து மக்களோடு சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றதுன்றது அவ்வளோ எனக்கு கம்ஃபர்டபிளாக இருக்காது அப்படியே ஒரு வேலை திருமணம் இல்லை வேற எதாச்சும் ஒரு பண்டிகைக்கு நான் போகிறேன் அப்படினாலும் நான் கம்மியா சாப்பிடுட்டு எழுந்திரிச்சுருவேங்க அதனால எனக்கு அதை பற்றி பெருசாக எந்த ஒரு இதுவும் இல்லை